ஹலோ ஆமாங்க ஆமாங்க நீங்கள் டாக்டருங்களா

சரிங்க அந்த மாத்திரை ஆயிடுச்சிம்மா இன்னும் ஒரு நாலு நாள் விட்டு அந்த மாத்திரை வந்துடும் அந்த மாத்திரை நாங்கள் அந்த மாத்திரை நான் வந்தொடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து வாங்கிங்க அந்த மாத்திரை நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்ட மாத்திரையோட இந்த மாத்திரை நல்லா கேட்குங்க இந்த மாத்திரை அந்த மாத்திரை இப்போ வரலங்க அது வந்து கட் பண்ணிட்டாங்க இப்போ வேறே மாத்திரை கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் அந்த மாத்திரையோட இந்த மாத்திரை நல்லாயிருக்குங்க இல்லைங்க இல்லைங்க இப்போ இது புது ஐட்டம் தயாரித்துருக்காங்க நல்லாயிருக்கும் ம் நீங்கள் என்றைக்கி வேணும்ன்னு சொல்கிறிங்களோ அன்றைக்கு வந்து வாய்ன்ட்டு போங்க ஆ சரிங்க சரிங்க நானே கொண்டாந்து கொடுத்துட்டு வரோங்க

சரிங்க சரிங்க ஃபோன் நம்பர் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் ஆ சரி